சூரியன் எஃப்எம் கோவை எஃப்எம்னு இருக்குது அந்த சேனலில் பார்த்தா கோவை மாவட்டத்தில் என்னென்ன இது இருக்கோ அந்த இதெல்லாம் போடுவாங்க போடுவாங்க அப்புறம் வேலைவாய்ப்புகள் பற்றி போடுவாங்க வேலையில்லாமல் க இருக்கவங்க படித்து வேலையில்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த செய்திகளை டெய்லி கேக் கேட்டால் அந் எந்தெந்த கம்பெனியில் வேக்கன்ஸி இருக்கோ அந்த கம்பெனியில் போய் சேரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால டெய்லி எஃப்எம் கேளுங்க எஃப்எம் கேளுங்க டிவி லோக்கல் சேனல்னு கேகே சேனலில் வந்து ஒரு கோயில் விழாக்கள்னா அது வந்து லைவ்வாக போடுவாங்க கிரிக்கெட்டு உள்ளூரில் வந்து கிரிக்கெட் விளையாட்னா அங்கே அந்த இதுக்கு லைவ் எடுத்து போடுவாங்க கபடி வந்து லைவ்வாக எடுத்து போடுவாங்க வைகை சேனல்னு சாமி பாட்டு இந்தமாதிரியெல்லான் போடுவாங்க காலையில் வேலைவாய்ப்பு வேலைங்க இங்கே வேலை இந்த கம்பெனியில் வேலை இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இது போடுவாங்க விளம்பரங்கள்லாம் போடுவாங்க ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு விளம்பரங்கள்லாம் போடுவாங்க இந்த பொருள் வாங்கினா இந்த நல்லா இருக்கான்னு சொல்லி போடுவாங்க நியூஸ்பேப்பர் தினத்தந்தி வந்து கோவை மாவட்ட செய்திங்களில் ஒன்று ஒன்னாக போடுவாங்க அங்கே வந்து இங்கே இந்த இது இதாயிடுச்சி அப்படின்னு சொல்லி போடுவாங்க அப்புறம் வேலைங்களில் ஒவ்வொரு பேஜ்லையும் ஒவ்வொரு ஒவ்வொரு பேஜ்ஜு பார்த்தா வேலை இருக்காது அந்த இதை பற்றி போடுவாங்க அப்புறம் வீட்டு மனைகள் விற்பனை பற்றி போடுவாங்க இந்த ஊரில் வந்து இந்த வீடு விற்பனை இருக்குது இந்த இடோம் விற்பனை இருக்குதுன்னு சொல்லி போடுவாங்க மாலை மலரில் பார்த்தீங்னா அந்த காலையிலேருந்து சாயந்திரோம் வரைக்கும் நடக்கிறது எல்லாம் வந்து மாலை மாலை மலரில் போடுவாங்க அதுலேயுமே குறிப்பிட்ட அந்த ஒரு ஒரு விளம்பரங்கள் கார் வேணுமா அந்த இதெல்லாம் எந்தெந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லி அந்த விளம்பரமெல்லாம் அந்த மாலை மலரில் வரும் தினத்தந்திங் தினகரன் வந்து குறிப்பிட்ட ஒரு முக்கியமான இதுங்க மட்டும் கோவை மாவட்டத்தில் குறிப்பிட்ட செய்திங்மட்டும் கோ அதில் போட்டு காமிப்பாங்க போடுவாங்க அதை வாங்கி ஜனங்க படிக்கலாம் மேஜிக் ஜான்னு வந்து அந்த சரவணம்பட்டிங்கும் போது ஐடி பார்க்கு அந்த இதெலான் இருக்குது அங்கே வந்து ஜென்ஸ்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க அங்கே ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாம் பார்த்துக்குலாம் ஊடகம் கவனம் செலுத்துகிற வந்து கைத்தறி வந்து கண்டிப்பாவும் செலுத்தணும் அதில் வந்து ரொம்பவும் பட்டுநூல் இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அது எல்லா கவனிக்கணும் கைத்தறிக்கு வந்து கரன்ட்டு இதெல்லாம் வந்து நூல் வேலையெல்லாம் க அதுவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதுவும் கவனிக்கணும் விவசாயம் வந்து ரொம்பவும் பாதிக்குது வ நீர் வந் அவங்கள நல்லா இது விலையில்லா விதைகள் இதெல்லாம் கொடுத்தா அவங்க விவசாயிங்களுக்கு கொஞ்சம் நல்லா பாதுகாப்பாக இருக்கும் அவங்குளும் க கம்மி விலைக்கு எடுத்தாங்கன்னா தோட்டத்துக்காரர்கள்கிட்ட கம்மி விலைக்கு எடுத்தாங்கன்னா அது வந்து வெளியே வந்து அதிகமாக இது பண்ணுறாங்க அதனால அவங்ககிட்ட எந்தளவுக்கு நம்ம இது வாங்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அவங்ககிட்டையும் கொடுக்குணும் விவசாயிங்களுக்கு கொடுக்குணும் ஆனால் அந்த மாதிரி யாரும் பண்ணுறதே இல்லை அதையும் கொஞ்சம் பார்க்கணும் வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பாக அதிகரிக்கணும் படித்த வேலைக்கு படித்த வேலைக்கு சம்பளமில்லாமல் ரொம்ப பேர் கிடச்ச வேலைய வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இயற்கைனா வா விவசாயிங்க வந்து வாழையெல்லாம் போட்டாங்கனா அந்த தண்ணி வந்து மழை காலத்தில் தண்ணி வந்து அடிச்சிட்டு போகிறது நெல்லுங்கள்லாம் அடிச்சிட்டு போகுறது எல்லாம் இருக்குது அதையும் நல்லா பார்த்து இது பண்ணிக்கணும்